ஹலோ நான் ஒரு சாப்பாடு ஆடர் பண்ணியிருக்கேங்க அது கரெக்ட்டான பேக்கேஜ்ஜிங்ல கரெக்ட்டான சூட்டில் வேணுங்க ஆறிப்போய் இருக்கக் கூடாது அப்படி ஆறிப்போய் இருந்துச்சின்னால் நாங்கள் ரிட்டன் போட்டிருவோம் அதனால் நீங்கள் தான் பார்த்து அதை ஆறிப்போறாமல் நீட்டான பேக்கேஜிங்க்கு டைமுக்கு வந்து சேரணுங்க சாப்பாடு விஷயம் அதனால லேட்டாக்காமல் இப்போ தான் ஆடர் பண்ணியிருக்கேன் அதை வந்து லேட்டாக்காமல் நீங்கள் உடனே டைமுக்கு கொண்டு வந்து தந்துருங்க பேக்கேஜிங் வந்து கரெக்ட்டாக சூடாக இருக்கணும் ரொம்ப ஆறிப்போயி இருக்க கூடாது சரிங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க